ஹலோ ஆ சொல்லுங்கள்

அப்படியா ஆ என்ன பேர் ஆ முன்ன வந்துருக்குறீங்களா சரி இன்னும் வரலியா

ஆ என்ன உடம்புக்கு சுகரா ம்

எத்தினி மாசத்துலேருந்து இருக்கு சுகரு எத்தினி வருஷத்துலேந்து இருக்குது ம் சாப்பாட்டுக்கு முன்ன எவ்வளோ இருக்குது

ஆ ஆ சரி இப்போ எப்போ வரீங்க எப்போ உங்களுக்கு வேணும் அப்பாயின்மெண்ட் ஞாயித்துக்கெழமை லீவு ஆ திங்கக்கெழமை கொஞ்சம் பிஸியாக இருக்கும் செவ்வாய் செவ்வாக்கெழமை வந்துடுங்க போன் போட்டு காலையில் வெறும் வயித்தில் வாங்க டீ தண்ணிர் கிண்ணி எதுவும் சாப்பிட கூடாது ம் இங்கே இங்கே வந்துவிட்டு ஆ டெஸ்ட் எடுத்துவிட்டு சாப்பிட்டதுக்கப்றோம் ஆ மறுபடி ஒரு டெஸ்ட் எடுக்கணும் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே அதுக்கப்றம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பாத்துடலாம் எல்லாம் பாடி எல்லாம் செக்அப் பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆ நைட்டு ஒரு ஒம்போது மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க ஆ ஆ இல்லை இல்லை நாளைக்கி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டு ஒம்போதுக்குள்ளே சாப்பிட்டுக்குணும் ஆ சரி சாப்பிட்டு வந்துடுங்க அப்றம் போன் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கினு ஆ ஆ பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிடுறன் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றதினால சீக்கிரம் அனுப்பிடலாம் ஆ சரி ஆ வாங்க சிக்ஸ் வந்துட்டீங்கனா முதல் ஆளாக பாத்துடலாம் சிக்ஸுக்கு வந்துட்டீங்கனா ஒரு ஒரு அரமணி நேரம் செவனுக்கு முடிச்சிடலாம் போகும்போது ஒரு பத்து மணிக்கெல்லாம் போயிடலாம் நீங்கள் வீட்டுக்கு ஆ வந்துடுங்க எல்லா அங்கே இதல்லாம் பார்க்கணும் கண்ணுடைய கண் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் லெவல்லாம் எல்லாம் பாத்துடலாம் வாங்க ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே